நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் முக்கியமாக சொல்ல வேண்டிய இடன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் மலை கோட்டை இந்த மாதிரி கொல்லிமலை ஆ ஆ ஆ ஆகாய நீர்வீழ்ச்சி அர்பலேஸ்வரர் கோயில் பெரியசாமி கோயில் அந்த மாதிரி எல்லாமே அது ஜேட்டர்பாளையம் அந்த அணை ப ஜேட்டர்பாளையம் அணை அப்புறம் என்ன சொல்வது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே ஃபேமஸ் அர்த்தநாதீஸ்வரர் சாமியெல்லாம் பாதி பெண் பாதி ஆண் அதெல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாதி பெண் பாதி ஆண்கிற சாமி அர்த்தநாதீஸ்வரர் மட்டும்தான் அது மலையை மலைப் படி ஏறி போனோம் போனீங்கன்னால் நா நாகலிங்கம் அதாவது நாகலிங்கன்னு அது ஒரு சாமி அதெல்லாம் ரொம்பவும் நல்லது அந்த சாமியெல்லாம் கும்பிட்டோம்ன்னா அதாவது என்ன சொல்வது இந்த நாக தோஷம் இருக்கிறவங்கல்லாம் நிறையா வந்து அந்த சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ்ஸு இந்த அணைக்கெல்லாம் மேட்டூ அந்த ஜேட்டர்பாளையம் டேமெல்லாம் போ போனமுன்னால் ஃபேமிலியாக போனமுன்னால் நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலியாக ஒரு நாள் ஒரு நாள் ட்ரிப்பு போய்விட்டு வந்தால் நல்லா இருக்கும் நாமக்கல்லில் இந்த பக்கம் அதெல்லாமே ஃபேமஸ்ஸு முக்கியமாக நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோயில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அதெல்லாம் முக்கியமாகவே அப்போருந்தே அந்தக்கோலத்து அந்த காலத்தில் இருந்தே நாமக்கல் மலை கோட்டை அந்த மாதிரியெல்லாம் நிறையாவே கோ கோயிலுக்குப் போகிற இடம் பார்க்க வேண்டிய இடம் அதெல்லாம் நிறையாவே இருக்குது நல்லாயிருக்கும் அதெல்லாமே மாத மாதன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் மாத மாதம் அமாவாசைன்னால் பூஜை அந்த மாதிரி நல்லாயிருக்கும்